எனக்கு வந்து சிறப்பு திறமை அப்படின் பார்த்திங்ன்னா வாலிபால் தான் சிறப்பு திறமை அது எப்படி வந்து கற்றுக்குனேன் ஆடுறது அப்படின்னு பார்த்திங்ன்னா நான் இதுக்கு முன்னே வந்து என்ன என்னோட சீனியரெலாம் வந்து ஊரில் வில்லேஜ்ஜில் வந்து ஆடுவாங்க அப்போது வந்து நான் வந்து சின்ன வயதா இருக்கும்போது வந்து பார்க்குவேன் அப்படி பால் எடுத்து பொறிக்கி போடுவேன் அதுக்கப்புறம் ஓடுவேன் ஆடுவேன் அதெலாம் சும்மா நிக் போய்க்குவாங்க அடி விழும் அதெலாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்ன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு எபிஃட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன பசங்கள் கூட அப்படியே சும்மா நெட்டு கட்டி சும்மா ஆடுறது அதுக்கப்புறம் கயிறு கட்டி ஆடுறது அந்த மாதிரி ஆடிருந்தோம் அதுக்கப்புறம் பாலு புதுசாா ஒரு வந்து வாங்கி அதை நான் நெட்டு கட்டி ஆடி அப்படி பழக பழக வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரியன்ஸாக சிறப்பாக திறமையெலாம் வந்துடுச்சி அதுக்கப்புறம்தான் சிறப்பு திறமைன்னு பார்த்தா அது வாலிபால் தான் அது எப்படி வளர்த்துக்கினு பார்த்தா சின்ன வயசில் பாலு எடுத்து போட்டு அதுக்கப்புறம் சும்மா அடிச்சு பார்க்கறது ஓடுறது எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணிதான் வந்துச்சு அது அது மாதிரி பண்ணிதான் வளர்த்துக்குனேன் இப்போ வந்து பார்த்திங்ன்னா நல்ல ஆடுவேன் நல்ல ப்ளேயரு இது முன்னே வந்து மேட்ச்க்கு போயிருந்தோம் வந்து கப் ஒன்று கொண்டாந்து வைச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்ன்னா நிறைய அடிப்பட்டு சிரமம் அதெலாம் படாம இருந்துதான் நம்மளால அது சிறப்பு திறமையெலாம் வந்து வளர்த்துக்க முடியும் அதனால வந்து ஒரு ஒரு விளையாட்டு விளையாடுறோம்னா அது வந்து கை விடாமல் டச்சில் இருந்ததுன்னே இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு நல்லா சிறப்பாக வந்து அது அமையும் இல்லைனா பார்த்திங்ன்னா அரை குறையா இதுக்கு கொஞ்சம் அதுக்கு கொஞ்சோன்னு போனோம்னால் நமக்கு ஒழுங்காக வராது திறமை ஆனாலும் ஒரு கேம் விளையாண்டால் அதிலே நல்ல இன்ட்ரஸ்ட்டாக விளாட்டணும்